நான் ஒரு சமையல் போட்டியில் அப்படின்னா என்னோடய ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்போது ஒரு சமையல் போட்டி வச்சிருந்தாங்க அப்போது அங்கே ஒரு டீமில் வந்து எல்லாரையும் வந்து சமைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போது நான் வந்து சமைச்சிட்டு நான் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருந்தேன் அப்றம் வந்து யூடியூபில் வந்து வீடியோ பண்ணணும் செய்யணும்னு வந்து ரொம்ப ஆசை இருக்குது குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டில் அதுமாதிரி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு நிறையா இன்ட்ரஸ்ட்டு இன்ட்ரஸ்ட் இருக்குது எனக்கு குக்கிங்கில் மட்டும் இல்லை பேக்கிங்லேயும் இன்ட்ரஸ்ட் இருக்குது நம்ம வந்து பண்ணலாம் ஒரு யூடியூப் சேனல் பண்ணலாம் யூடியூப் சேனலில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கலையை வந்து இன்னும் நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஃபினான்ஸியல் லெவலில் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்பறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன்